பாலிவுட்டில் வந்து எல்லோருமே ரொம்ப சிரமப்படுற ஸ்டெப்ஸ் எல்லாத்தேயுமே அவங்க ஈஸியாக போடுவாங்க ஆனால் நம்மளுடைய நாட்டில் நம்ம போடுற இந் இந்த இந்த காலத்தில் நம்ம ஆடுற டான்ஸ்லேருந்து அந்த காலத்தில் ஆடுன டான்ஸ் வரைக்கும் நாட்டுப்புற கலைஞர்கள் களஞ்சியங்கலேருந்து தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அந்த காலத்தில் மனசில் கேட்குறது அவங்க அந்த காலத்து நடனங்களை பார்க்கும் போது மனதுக்கு ஒரு நிறைவாக இருக்கும் பாலிவுட்டை விட நம்ம நாட்டில் தமிழ் கலாச்சாரத்துக்கு அடிப்படையில் அவங்க ஆடின நடனம் தான் ரொம்ப சிறந்ததா இருக்கும் பாலிவுட்டில் வந்து அவங்க அவங்களுக்கு ஏற்ற மியூசியத்தில் அவங்க ஆடுற டான்ஸை விட இந்த காலத்தில் நம்ம இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த காலத்தில் இருந்த மியூசியம்த மியூசிகல் வச்சு நம்ம ஆடின நாட்டுப்புறக் களஞ்சியம் தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது